எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக் கூடிய விஷயம் எதுன்னால் பிராணிகளெலாம் வளர்க்கறதுதான் எனக்கு வந்து நாய் குட்டி பூனை குட்டி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கார்டனிங் பிளான்ட்ஸ் வளர்க்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பூனை குட்டி நாயை விட பூனை ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அது சைஸில் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதும் நம்ம எங்கே போனாலும் தூக்கிட்டுப் போகலாம் ரொம்ப கம்ஃபர்ட்டபுளாக இருக்கும் அது மேலே வச்சுக்கிறது கொஞ்சிக்கிறது விளையாடறது நாய் ரொம்ப பாசம் உடையதுதான் ஆனால் பூனை அதோட சுட்டித்தனலாம் நாயை விட பூனை ரொம்ப சுட்டித்தனம் பண்ணும் அது நம்ம கூட விளையாண்டுட்டே இருக்கும் எப்போ பாரும் காலை சுற்றி சுற்றி முட்டிக்கிட்டு அது ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதால அது ரொம்ப பிடிக்கும் நாயும் ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப நன்றி உள்ளதுதான் இருந்தாலும் பூனை மேல் ரொம்ப பிடிக்கும் பூனையை ரொம்ப பிடிக்கும் கார்டனிங் ரொம்ப பிடிக்கும் செடி பூனை நாய் குட்டி எல்லாம் வளர்த்து வளர்த்து பார்த்தாச்சி ஒன்று ஓடிடுது இல்லை இறந்து போயிடுது ஓடிடுது தூக்கிட்டுப் போய்டுறாங்க அதனால் ரொம்ப மன வருத்தப்பட்டு அதுக்கு அப்புறமேட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணுணது என்னென்னா ரொம்ப புடிச்சு மகிழ்ச்சியோடு பண்ணிணதுன்னா பிளாண்ட்டிங் கார்டனிங்தான் நிறைய பிளாண்ட்ஸ் வெஜிடபிள் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி நிறைய பூ பூச்செடிகளெலாம் வைப்பேன் அதெல்லாம் வச்சு அது காய் கொடுக்கும்போதும் அது ஒவ்வொரு டேவும் கொஞ்ச கொஞ்சமாக வளரும் அது ரொ பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மார்னிங் போய் பார்த்தாவே ரொம்ப ச ஹாப்பியாக இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு ஒரு இலை விடும் நாளுக்கு ஒரு இலை விடும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு மொட்டு வரும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது பூவாகும் அது இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஒரு காயாகவோ பழமாகவோ நமக்கு கிடைக்கும் போது அது ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுதான் மகிழ்ச்சியான வேலை லைஃபில் அப்புறம் என்னோடய ஃபேமிலி எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃபேமிலியோடு டைம் ஸ்பென்ட் பண்ணுறது எங்கள் அப்பா கூட பேசிகிட்டு இருக்கிறது எல்லாம் ஏ என்னென்ன என்னோடய லைஃபில் அந்த டேயில் என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் போய் எங்கள் அப்பாகிட்டேயும் அம்மாகிட்டேயும் என் தம்பிகிட்டேயும் சொல்றதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கும் டிரைவிங் பண்ணுறதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கேயாவது வெளியில் போகிறது அப்படின்னா நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அழகாக ஒரு நல்ல ஊருக்கு தூரமாக ஒரு திருவிழா ஒரு ஃப பாட்டி வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு அந்த மாதிரி போகிறதுன்னா அது ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருக்கும் அப்புறம் யாராவது ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அவங்களலாம் பார்க்கப் போகிறதோ இல்லை அவங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு நம்மளை பார்க்க வரதோ அந்த தருணமெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு இவங்களெலாம் பார்த்தோம்னா ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது மாதிரி நம்ப படித்திட்டோன்னா நான் படித்திட்டேன்னா படித்திட்டு ஒரு நல்ல மார்க் எடுக்கிறேனாலோ இல்லை ரொம்ப நேரம் உக்கார்ந்து படித்தாவே அதுவே ஒரு பெரிய சந்தோஷம்தான் இன்றைக்கி நான் ஷெட்யூல் போட்டிருக்கேன் இந்த ஷெட்யூல் ஃபுல்லாத்தையும் நான் படித்தேன் அப்படின்றதே ரொம்ப பெரிய சந்தோஷமாக தான் இருக்கும் ஃபுல்லாத்தையும் படித்திட்டனாவே அதை படிக்கலைனா தான் கொஞ்சம் கொஞ்சம் அய்யோ படிக்காமல் இப்படி உக்கார்ந்துட்டு இருக்கோம் படிக்காமல் பேசிகிட்டு இருக்கோம் படிக்காமல் விளையாண்டுட்டு இருக்கோம்னு தோணும் ஆனால் அந்த ஷெட்யூலை ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு படிச்சு முடிச்சுட்டு போய் விளையாண்டோனாவும் பேசினோம்னாலும் அபோவ் ஒரு ஃபுல்ஃபில்மண்ட் கிடைக்கும் ரொம்ப சந்தோஷமாக அதை ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்கும் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சில டைம் சில பேர் கூட சண்டை போடுறதே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு சு சும்மா செல்ல செல்ல சண்டைகள் எங்கள் அம்மா கூடயோ என் தம்பி கூடயோ அப்பா கூடயும் இது வேண்டாம் அது வேண்டாம் தெரியும் அது த இது தேவை கிடையாது ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் சும்மா இது ஒரு சால்ட் மேட்டராக கூட இருக்கலாம் ஆனால் அதுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டு அதுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு சிரிச்சுக்கிட்டே ஒரு சண்டை போடுறது அது ஒரு தனி மகிழ்ச்சியாக தான் இருக்கும்